நான் வந்து ஃபிளிப்கார்ட்டில் ஒரு காட்டன் சாரி லைட் கிரீனில் ஆர்டர் பண்ணிணேன் எங்கே டார்க் கிரீனாக வந்துவிடுமோனு பயந்துகிட்டு இருந்தேன் கடைசியில் நான் நினச்ச மாதிரியே நான் ஆர்டர் போட்ட மாதிரியே கரெக்ட்டாக லைட் கிரீனிலே வந்தது சாயம் போகுமோன்னு நினச்சேன் ஆனால் பட் சாயமும் போகலை நல்லா இருக்குது காட்டன் சாரி கசங்காமல் நீட்டாக கம்ஃபர்டபில்லாகவும் இருக்குது நீளமும் சரியான அளவில் இருக்குது ஜாக்கெட்டும் கரெக்ட்டாக மேட்சிங்காக நல்லா கொடுத்து இருந்தாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது